ஹலோ மங்களம் ஹோட்டல் ஓனர் பேசுகிறேன் சார்

ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் என்ன வேணும் சார் என்ன ஆர்டர் பண்ணணும் சார் சரி சார்

எத் எத் எத்தனை சார் பார்சல் வேணும் சரி சார் சரி சார்

சிக்கன் நூடுல்ஸா

சரி சார் ம் சரி சார் நல்லாயிருக்கும் சார் நல்லா போட்டு தருவேன் சார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ம் சரி சார் ம் சரி

ம் சரி சார் எல்லாம் தர்றோம் சார் ஏதாவது கல் ம் ம் சரி சார் ம் சே ம் சரி கல்யாணத்துக்கு எதுனா ஆட்ரு இருந்தால் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சரி சார் சார் கல்யாணம் வளைகாப்பு காதுகுத்து இது ஆ ம் சரி சார் ம் சரி சார் சரி எந்த பங்க்ஷன்னாலும் சொல்லுங்கள் சார் ஆட்ரு தர்றோம் சரி எந்த எடம்னாலும் சரி நாங்களே டெலிவரி பண்ணுறோம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அது தேதி அந்த தேதிலேயே பண்ணி தருவேன் சார் ம் சரி சார் ஆ சரி சார்